ஹலோ எஸ் ஆர் ட்ராவல்ஸ்ஸுங்களா நாங்கள் தில்லையபுரத்துலிருந்து கால் பண்ணுறோம்ங்க எங்க வீட்லருந்து ஒரு பழனிக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து போகிறோம் அதுக்குண்டான ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கார் கார் வேணும் எங்களுக்கு காலையில் வந்து ஒரு நாலு மணியை போல் வேணும் டூ டேஸ் ஆகும் த்ரீ டேஸ் கூட ஆகலாம் ஆனால் கிலோமீட்ரு தூரத்தில் கிலோமீட்ரு கணக்கு நீங்கள் போடுவீங்களா சார்ஜு இல்லை வந்து நாள் கணக்கில் சார்ஜு போடுவீங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓ கிலோமீட்ரு போடுவீங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா கிலோமீட்ரு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு சார்ஜு வாங்கிக்கலாம் போனால் எவ்வளோ நாள் இருக்குனு தெரியல அண்ணா ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே கூட வந்துடலாங்கண்ணா டூ டேஸ் இது மாதிரி கூட ஆகலாம் சரிங்ண்ணா சரிங்ண்ணா ஒரு நல்ல டிரைவராக அனுப்புங்கண்ணா சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அதுக்குதாண்ணா சரிங்ண்ணா ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா